இது எம்ஆருங்களா ஹலோ அண்ணா இந்தமாதிரி வீட்டில் டாப் கம்ப்ளைண்ட் ஆகிடிச்சின்னு ஒரு ஒன் வீக்காக சொல்லிட்டு இருக்கேன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்களேண்ணா யாரும் இன்னும் வரலீங்கண்ணா என்னண்ணா நீங்கள் நம்பி உங்கள் உங்கள் நம்பர் கொடுத்தாங்கன்னு உங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் என்னண்ணா இப்படி பண்ணிட்டிங்க அண்ணா இது இப்போ பப்ளிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றாங்க ரொம்ப ஒழுகுது ரொம்ப லீக் ஆகுதுண்ணா என்னை யாரும் காண்டக்ட் பண்ணலிங்கண்ணா யாரும் பண்ணல உங்களுக்கு ட்ரை பண்ணேன் பிஸி பிஸின்னே வந்தது சரி நீங்கள் ஒரு வாட்டி கூடிய காலை பாக்கலீங்கண்ணா ஓகேண்ணா ஒரு இந்த நியூ டேப் ஏதாவது ஒரு நியூ டேப்பை போட்டு ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணா அது இனி லீக் ஆகாத மாதிரி எதாவது பண்ணி கொடுங்கண்ணா

அண்ணா நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அது வந்து எப்படின்னா உடையலண்ணா அது லீக் தான் ஆகுது எங்கேயிருந்து லீக் ஆகுதுன்னு ஒழுங்கா தெரியல அது வந்து அது

சரிங்கண்ணா மழையில் அங்கே ரோடலாம் ரொம்ப டேர்ட்டி ஆகிடிச்சிண்ணா பப்ளிக் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிடிச்சி கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணா ஓகேண்ணா நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுறேன் நான் வீடியோ அனுப்பிடுறேன் ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்